அரசாங்கம் நமக்காக நிறைய வளர்ச்சித் திட்டங்களை கொண்டாந்துட்டுருக்காங்க அதில் வந்து விவசாயிகளுக்கு வந்து கூட்டுறவு சங்கங்கள் மூலிமா விவசாய கடன் தராங்க அதில் வந்து சொட்டு நீர் பாசனம் அந்தமாதிரி எதாவது கடன் தேவைப்பட்டுச்சினா தராங்க அது போக தொழில் வளர்ச்சிக்காக தொழில் யாராச்சும் புதுசாக தொடங்கினாங்கனா அவங்களுக்கு தொழில் கடன் தராங்க அதுக்கு அப்புறம் கேஸ் இல்லாதவங்களுக்கு ஃப்ரியாக கேஸ் அந்த மானியம் பண்ணி அதாவது காஸ்டிங்க கொறைச்சி அந்தமாதிரி தருவாங்க இது மூலிமா நிறையா வளர்ச்சி அடைஞ்சுட்டு வருது